நிரஞ்சனா கிளீனிக்கா மேம் மேம் இந்த சுகர் ரிப்போர்ட் கொடுத்துருந்தோல்ல மேம் டெஸ்ட் வந்திருச்சா மேம் என்னோட நேம் மணிகண்டன் மேம் ஓகே மேம் சரி மேம் ஓகே மேம் ஓகே அதே இப்போ நாங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம்ல மேம் ஓகே மேம் ஓகே எனக்கு அப்போ இந்த இப்போ நாங்கள் ரிப்போர்ட் வாங்கிறப்போ மட்டும் டேப்ளட் இது மட்டும் எனக்கு ரெகுலராக சாப்பிட்றதுக்கு மட்டும் எழுதிக் கொடுத்துருங்க நாங்கள் வீட்டிலே வச்சு ஊசி போட்டுக்கிறோம் மேடம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போ சுகரு குறைக்கிறதுக்கு என்னென்ன மேம் சாப்பிட்ணும் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போ ஊசி வந்து வீக்லி போட்டுக்கலாமா இல்லை இல்லை தெனக்கும் போடணுமா மேம் ஓகே மேம் ரொம்ப ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் நான் எதுனாலும் உங்களுக்கு நான் டவுட்னால் கால் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ மேம் ஓகே தேங்க்யூ